குழந்தைகள் ட்ராயிங் இந்த பெயிண்டிங் இதெல்லாம் வரையறதுக்கு சரியான வயது அப்படினா ஆறு வயதிலிருந்து கூட அதை முறையா செய்ய முடியும் காரணம் என்னன்னா இப்போது சிறு குழந்தைகளாக இருக்கும் போது நாலு வயசு அஞ்சு வயது இந்த மாதிரி ஏஜில் இருக்கும் போது அவங்களோடைய கை விரல்கள் நல்லா இயங்கும் அப்போத்தான் அவங்களுக்கு அது அது எல்லாம் வந்து தொடங்கிற ஸ்டேஜாக இருக்கும் ஸோ அப்போத்தான் அவங்க வந்து பென்சில் பிடித்து எழுதி பழகிற ஒரு வயது ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த டைமிங்கில்அந்த குழந்தைகளுக்கு அந்த ட்ராயிங் அந்த வளைவு அந்த நெளிவு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டால் அது வந்து அக்யூரேட்டாக சரியானதாக இருக்குனும் சொல்லிட முடியாது அதனால் அவங்க ட்ராயிங் இந்த பெயிண்டிங் அந்த இதெல்லாம் செய்கிறதுக்கு கரெக்டான ஏஜ் அப்படின்னா வயது அப்படின்னா அது ஆறு வயதில் தான் கரெக்ட்டாக இருக்கும் அப்படிங்குறது என்னுடைய எண்ணம் காரணம் என்னன்னா அப்போ தான் அவங்களோடைய மசுல்ஸ் எல்லாம் வந்து நல்ல இயங்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு தொடக்கமான நிலையில் இந்த குழந்தைங்கள பெயிண்டிங் பண்ணுறதும் ட்ராயிங் பண்ணுறதுமா அவங்கள வந்து ஊக்குவிக்கும் போது அவங்களுக்கு என்னாகும் அப்படினா அந்த கலை மேல ஒரு ஆர்வம் வரும் ஆர்வமும் இருக்கும் அதே சமயத்தில் அதை வந்து சரியாகவும் செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்குற நம்பிக்கையில் சொல்கிறேன் குழந்தைகளுடைய அறிவு திறனும் அந்த அந்த நேரத்தில் பல கற்பனைகளுக்கு இதாகும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது அது அழகாகவும் நல்ல கற்பனை திறனோடையும் வெளியில் வரும் அப்படிங்குறது என்னுடைய நோக் என்னுடைய எண்ணம் அப்படி இருக்கிற குழந்தைகள அது அப்படி இருக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும் நிறைய கற்பனை திரைகள் திறன்கள் வந்து அப்போ அவங்களுக்கு வெளிப்படும் ஸோ அந்தமாதிரி நேரத்தில் நிறைய வரைவாங்க நிறைய பண்ணுவாங்க அப்படிங்குறது என்னுடைய எண்ணம் குழந்தைங்களுடைய அறிவுத்திறனையும் வளர்க்குறதுக்கு அறிவு திறன் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இதையும் வந்து வளர்க்குறதுக்கு இது ரொம்ப இந்த கலை ரொம்ப உபயோகமாக இருக்கும்